இந்தியாவில் சுற்றுச்சூழல் பார்த்தோம்னா முந்தைய ஆண்டுகளில் இருந்ததை விட இப்போ வந்து அதிகமாக பாதிப்பு அடஞ்சு இருக்குன்னு தான் சொல்லலாம் சரியான பருவமழை வந்து கரெக்டான நேரத்தில் வராத்துனால் நிறைய ஆறுகளில் வந்து நீர்வரத்து கம்மி ஆகி அந்த ஆறுலாம் இருந்த சுடே இல்லாத அளவுக்கு மாறிபோச்சு நிறைய ஆறு வற்றி போச்சு மண் அரிப்பினால நிறைய ஆறுகள் வந்து ரொம்ப சேதமடஞ்சு போச்சு நிறைய ஆறு வந்து ரொம்ப இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிலையில் தான் நிறைய ஆறுகள்லாம் இருக்குது அதுவும் இல்லாமல் சாலை ஓரத்தில் நிறையலாம் ஃபர்ஸ்ட்லாம் மரம் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து சாலை விரிவாக்கம் சொல்லிகிட்டு நிறைய மரத்தை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க அதனால் வந்து ரொம்ப பொல்யூஷன் தான் ஆகுது ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பொல்யூஷன் ஆகிறத்துனால நமக்கும் வந்து ரொம்ப பாதிப்பு அடையுது இதனால் சுற்றுச்சூழலும் ரொம்ப பாதிக்குதுனு தான் சொல்லலாம் காடுகள்ன்னு சொன்னால் நம்ம காடுகள் வந்து நிறைய இப்போ மனித தேவைக்காக காடுகளை அழிக்கிறதுனால காட்டில் இருக்கற விலங்குகளெலாம் ரொம்ப பாதிப்பு அடையுது அதுவும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழல்களில் கோபுல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பூமி வெப்பமயம் அதுல அதனால் வந்து காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் வந்து மக்கள் வசிக்கின்ற இடத்தை தேடி வந்து தாகத்துக்காக உணவுக்காகவும் வந்து மக்கள் வசிக்கின்ற இடத்துக்காக வந்துருதுங்க நிறைய மலைகளை வந்து க்ரெணட் கல் எடுக்கிறேன் அது இது சொல்லிகிட்டு நிறைய மலைகளை வந்து இது பண்ணிட்டாங்கள் எடுத்துட்டாங்க கடலும் வந்து எப்படி சொல்கிறது அதோடய நீர் மட்டம் வந்து ரொம்ப மேலே வந்துருச்சு பருவ மழை வந்து சரியாக பெய்யாத்தனால் விவசாயம் வந்து ரொம்ப பாதிப்படையுது எந்த நேரத்தில் மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியாத்தனால் எல்லா நேரமும் வந்து ஃபர்ஸ்ட்டு மாதிரி கணித்து சொல்ல முடியல மழை இந்த நாட்களெல்லாம் ஒரு மூணு நாலு காலம் சொல்லுவாங்கள் இந்த இந்த மூணு நாலு இந்த நாளெல்லாம் மழ வரும் இந்த நாளெல்லாம் வெயிலடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு பயிர் வச்சுட்டு வந்துருந்தாங்க இப்போ வந்து சுற்றுச்சூழல் மாற்றத்துனால் எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெ கணிக்க முடியல நான் இதனால் விவசாயம் வந்து ரொம்ப பாதிப்படையுது மண்ணுன்னு சொன்னம்னாக்கா மண்ணுடைய ம தரம் வந்து இப்போ இருக்கற இருக்கற வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் போகுது பயிர் வந்து நல்லா விளையணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி அப்படின்ட்டு நிறைய மருந்துகளளை இரசாயனம் ம மருந்துகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் மண்ணுடைய வளம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் போகுதுனு சொல்லலாம் கோடைக்காலங்களில் இப்போ இருக்கற கோடைக்காலத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வெயில் உடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போது பூமி வெப்பமயம் ஆகுறத்துனால இப்போ மரங்கள் அழிக்கறதுனாலேயும் நிறைய வெயிலுடைய தாக்கம் வந்து மக்களை வந்து ரொம்ப பாதிப்படைய செய்யுது குளிர்காலமும் மிந்த மாதிரி இல்லாமல் வ வருடத்துக்கு வழக்கத்துக்கு மாறா வந்து அதிகமாக தான் இருக்குதே தவிர்த்து இருக்கற இருக்கற குறையும்னு பார்த்தா அதிகமாயிட்டு தான் போது வெய்ய நாள்லே வந்து இப்போ பனியாக பனியாக இருக்குது குளிர்காலத்தில் ரொம்ப அதிகமாகவும் பனியாகவும் இருக்குது அது இப்போ இருக்க கோடைக்காலத்தில் வந்து வெளியே வர முடியல அந்த அளவுக்கு இருபது இருபத்தி எட்டு இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ்ங்குறதில் இப்போ அதிகபட்சமாக வந்து ஐம்பது டிகிரிக்கி நூறு டிகிரிக்கு வரைக்கும் போகிற அளவுக்கு கூட இப்போ ஒரு சில மாவட்டத்துலலாம் நூறு டிகிரிக்கு மேலே வெயில் வருது கோடைக்காலத்தில்